தமிழ் மொழி தமிழ் மொழியை பற்றி சொல்லனுன்னால் சொல்லி கொண்டே போகலாம் ஏன்னா தமிழ் என்னுடைய தாய் மொழி அதை பற்றி நான் எவ்வளவு வேணாலும் சொல்லுவேன் தமிழ் எனக்கு ரொம்ப பிடித்தமான மொழி எல்லோருக்கும் எளிதாக புரிகிற மொழின்னு சொன்னால் தமிழ்தான் ஒரு சொல்லை குறிக்கிற ந ஒரு பொருளை குறிக்கிற நிறையா சொல்லாக இருக்கட்டும் ஒரு சொல்லில் நிறையா பொருளாக இருக்கட்டும் அது வந்து தமிழில்தான் சிறப்பாகருக்கும் தமிழ்னாலே வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லோருமே வெளி வேறே லா மொழி பேசுகிறவங்களா இருந்தாலுமே தமிழ் மொழியை ஈ ஈஸியாக சிரமம் இல்லாமல் நம்ம வந்து கற்றுக்கலாம் தமிழில் வந்து அவ்வளவு சிறப்பு இருக்குது ஆனால் வந்து இந்த இலக்கணம் அது இலக்கணம்படி எழுதுகிறது அப்படின் சொன்னால் மட்டுந்தான் கொஞ்சம் இந்த ற்று ர்ரு அப்புறம் ல்லு ன்னு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவறாக ஆகும் க பழகாதவங்களுக்கு தவறாக இருக்கும் நானுமே முதல்லெல்லாம் வந்து எனக்கும் நிறையா பிழை வரும் தமிழில் நிறைய நிறையா பிழை வரும் மதிப்பெண்னே கிடைக்காது படிக்கும் போது என் தமிழ் ஆசிரியர் வந்து என்னை திட்டிக்கொண்டே இருப்பாங்க ஏன் இவ்வளவு பிழை வருது பிழை இல்லாமல் எழுது பிழை இல்லாமல் எழுதுன்னு அவங்க அவ்வளவு திட்டிக்கொண்டே இருப்பாங்க நான் நிறைய முயற்சி செய்தேன் அதுக்கு அப்புறம் நமக்கு ஏன் தமிழ் வர மாட்டேக்குது எழுதுகிறத்துக்கு பேசும் பொழுது நல்லா நன்றாக வருது எழுதும் போது ஏன் வர மாட்டேக்குது அப்படின் சொல்லிட்டு நான் நிறையா முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் முடிவாக வந்து என் கரெட்டாக சரியாக எழுத முடிஞ்சுது நான் தமிழ் பாடத்தில் தொண்ணுற்றி எட்டு மார்க்கு வாங்க முடிஞ்சித்து அவ்வளவு மதிப்பெண் எடுக்கிறத்துக்கு காரணமானது என் தமிழ் ஆசிரியர்தான் அவர் அவ்வளவு தமிழ் அழகாக எனக்கு சொல்லிக்கொடுக்காம இருந்திருந்தால் என்னால் வாங்கியிருக்க முடியாது எனக்கு தமிழ் அதனால ரொம்ப பிடித்தமான மொழி சில சமயம் வந்து தமிழில் வந்து சிரமம் ஏற்படுறத்துக்கு காரணம் இதுதான் மற்றபடி தமிழை வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது ஏன்னா பேசும் போது ஒவ்வொரு பல விதமான தமிழ் இருக்குது தமிழ்நாட்டிலேயே கூறுனாலே வந்து ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக தமிழ் பேசுவாங்க பல விதமாக பேசுவாங்க ந நிறையா ஒரு ஒரு ஊரில் கோயம்புத்தூர் தமிழ் மெட்ராஸ் தமிழ் இந்த மாதிரி நிறையா தமிழிருக்கு ஆனால் எல்லாமே வந்து தமிழ்தான் எவ்வளவு வித்தியாசமாக பேசினாலும் அது கடைசியாக வரது தமிழ்தான் பழமையான மொழியாக இருந்தாலும் நம் மனதில் நிற்கிற மொழியாக விளங்கறது தமிழ்தான் எப்போதுமே யாராலேயும் மறக்கவும் முடியாது தாய் மொழி தமிழ் மொழி என்ன எவ்வளவு பிழை இருந்தாலும் எவ்வளவு தவறாக பேசினாலும் எனக்கு பிடித்தமான மொழி என்றால் அது தமிழ் மொழிதான் எவ்வளவு சிரமங்கள் நமக்கு தமிழில் வரலாம் நம்ம வந்து அதை வந்து எப்படி திருத்திக்கலாம் அப்படின்தான் பார்க்கணும் அதை எப்படி திருத்திக்கொண்டு தப்பே இல்லாமல் பேசலாம்னு பார்க்கணும் நான் இப்பொழுது எனக்கு தமிழில் சிரமங்கள் எதுவும் இல்லை இருந்துச்சு முன்னாடி இப்போ வந்து எதுவும் இல்லை